இந்தியாவில் வந்து நிறைய சுற்றுலாத்தலம் இருக்குது ஆனால் நான் வந்து கேரளா போயிருந்தேன் அங்கே மூணாறு பார்த்துருக்கேன் மூணாறு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் வந்து பசங்களோடு கடலூர் போயிருந்தேன் கடலூரில் காற்று செமையாக வந்துச்சு மரங்களெலாம் பார்க்க அழகாக இருந்துச்சு கேரளாவில் கேரளாவில் எல்லா இடமும் பார்க்க சூப்பராக அழகாக இருந்துச்சு அதில் கா காலைல காற்று செமையாக வந்துச்சு இடங்கள் ஒரு ஒ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு பெஷாலிட்டி இருந்தது அதெலாம் ரொம்ப பிடிச்சிருந்துது அந்த சுற்றுலாத்தலம் செமை ரொம்ப அழகாக இருந்தது அங்கே பார்க் பார்க்கு போயிருந்தோம் பார்கில் அழகழகான மரங்கள் அழகாக செடி செடிகளெலாம் வச்சுருந்தாங்க பார்த்து ஒன்னொறொன்த்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் வந்து ஊட்டியில் ஊட்டிக்கு போனோம் ஊட்டியில் வந்து சுற்றுலா சுற்றுலாத்தலங்கள் போயிருக்கோம் மூணாறு செமையாக இருந்துச்சு அங்கே பார்க்கவும் பீச்சில் செமையாக காற்று இருந்தது பசங்களோடு போய் ரொம்ப நேரம் அங்கே ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிணேன் டைம் போனதே தெரிலை இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு சுற்றுலா இடங்கள்ல வந்து ஊட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது ஊட்டியில் சா சூப்பராக இருந்துச்சி